நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன் அங்கே ஸ்கூல் பள்ளி பசங்கள் படிக்கிறதுக்கெலாம் எந்த வசதியும் இல்லாததுனால நான் இப்போ நகர்புறமாக வேப்பனபள்ளிக்கு வந்திருக்கேன் அங்கே எல்லா இஸ்கூலு எல்லாம் இருக்குது எங்கள் கிராமத்தில் இஸ்கூலு இல்லை அதனால் தான் இப்போ கிராமத்துலருந்து நகர்புறம் நோக்கி வரதுக்கு ரோடு வசதி ஸ்கூலு வசதி தண்ணி வசதி எல்லாம் நகர்ப்புறத்தில் கொஞ்சம் நல்லா நல்லா வசதி இருக்குதுங்க